கால்நடை மருத்துவர்கள் இருக்காங்க அ அவங்க வந்து விலங்கை வந்து ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதுக்கு அவங்க பரிந்துரைத்த பொதுவான விஷயங்கள் என்னென்னா விலங்குகள் வச்சு வந்தீங்கனால் அதை வந்து ஃபஸ்ட்டு குளிக்க வைக்கணும் குளிப்பாட்டி அது வந்து சுத்தமாக வந்து வைத் வச்சிருக்கணும் மண்ணில் எங்கேயும் இது பண்ணாமல் வந்து அதை பார்த்துக்குணும் அதேமாதிரியே வந்து அது வந்து அது இருக்க இடத்த வந்து நல்லா சும்மா வெறியும் தண்ணியில துடைக்காம கிருமிநாசினி போட்டு அது இடத்த வந்து சுத்தமாக வந்து பார்த்துக்கணும் அந்தமாதிரி வந்து பண்ண சொல்லுவாங்கள் அதேமாதிரி எல்லா அது வந்து உடம்பு சரியில்லைன்னா வந்து அதை சு கண்டுக்காம விடாமல் கரெக்டாக வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்துட்டு போவேன் அதை வந்து டாக்டர் கன்சல் பண்ணி அது வந்து அவங்க என்ன ஆகிடுச்சி பெட்டுக்கு அப்படின்ட்டு வந்து அதை வந்து கன்சிடர் பண்ண சொல்லுவாங்க மோஸ்ட்லி வந்து அந்த இடத்த வந்து சுத்தமாக வச்சுக்கணும் அந்த கொடுக்குற ஃபுட்டுமே வந்து இருக்கிற எல்லாத்தையும் கொடுக்கக்கூடாது அந்த ஓ நம்ம வச்சிருக்க இப்போ விலங்குகளுக்கு வந்து கால்நடைக்கு வந்து எதனால் வந்து இன்ஃபெக்ஷன் எதனால் ஆகிடும் ஸோ அதனால அதுக்கு எது ஒத்துக்குமோ அதை மட்டும் தான் கொடுக்குணும் எல்லாமேலாம் வந்து கொடுக்கக்கூடாது அது என்னென்ன ஃபுட் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால்நடை மருத்துவரை வந்து கேட்குறது வந்து ரொம்ப நல்லது எ எ இந்தமாதிரி வந்து கரெக்டாக பண்ணணும் வந்து ஒரு விலங்கை வந்து பரிசோது பரிசோதிச்சிருக்காங்கள் அதேமாதிரி விலங்குகள்லாம் வந்து எதனால் காயம் பட்டுடுச்சு கீழே விழுந்து ரொம்ப காயமாயிடுச்சின்னால் வந்து பெரும்பாலும் வந்து கா கால்நடை மருத்துவர்கள் வந்து ஒரு சில ஆயில்மெண்ட்லாம் வந்து சட்ஜஸ் பண்ணுவாங்கள் இதை வாங்கி தடவுங்கள் அப்படி சொல்லுவாங்க அதை வாங்கி தடவினாவே சரியா போய்டும் அந்தமாதிரி வந்து அவங்களோட கலந்தோசித்து அவங்க கொடுக்குற சட்ஜஸனை வச்சு நம்ம வந்து வாங்கி அதுக்கு செய்யலாம் அவங்க வந்து இந்த எவ்வளோ செலவாகும்னா ஒரு ஆயருபாயிலருந்து மூவாயரருபா வரைக்கும் ஆகும் ரொம்ப சீரியஸாக இருந்தால் மூவா அதிகமாகும் இல்லைன்னா வந்து ஆயரருபாலருந்து அதுக்குள்ள தான் வரும் எ எ கடைசியாக எப்போ பரிசோதனை சென்றுக்காங்கன்னால் கா போன வருடம் வந்து இப்போ பரிசோதிச்சிருக்கோம் அதுவரைக்கும் பெருசாக எதுவும் பண்ணதில்லை போன வருஷம் தான் பண்ணிருக்கோமே பரிசோதனை செய்திருக்கோம்